ஹலோ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் எந்த ஊர் மேடம் ஓகே மேடம் இப்போ சேலத்தில் இருந்து கொடைக்கானல் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ் ஆகும்னா ஓ ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட்க்குள்ள ஆகலாம் மேடம் ஓகேவா மேடம் இப்போ வந்து ஆ ஆ ஓகே மேடம் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க மேடம் ஓகே மேடம் அப்போ எட்டு பேருனா நாங்கள் உங்களை மட்டுமே நாங்கள் தனியாகவே ஒரு காரில் வந்து கூட்டிட்டுப் போய்டுவோம் மேடம் ஓகேவா மேடம் இப்போ வந்து கொடைக்கானலில் இருக்க எல்லா பிளேஸையுமே நாங்கள் சுத்திக் காட்டிடுவோம் உதாரணத்துக்கு என்னென்ன இடமுன்னு சொல்லலாம்னா குணா குகை டால்பின் ஹவுஸு ஃபைன் ஃபாரெஸ்ட்டு இந்த லேக்கு இந்த மாட்டோம் ஏகப்பட்ட இடங்களுக்கு நாங்கள் உங்களை கூட்டிட்டு போய் கவர் பண்ணிடுவோம் மேடம் அதுமட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரூமு வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணிடுவோம் சாப்பாடும் உங்களுக்கு வந்து அன்லிமிடெட் சாப்பாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் ஓகேவா மேடம் இது வந்து இந்த பேக்கேஜுக்குள்ளேயே வந்துடும் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட்க்குள்ள வரலாம் உங்களுக்கு அப்ராக்ஸாதான் அமௌண்ட்டு சொல்கிறேன் இப்போ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஓ ஒரு ஆளுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா மேடம்

ஆ எயிட் மெம்பர்ஸ் சொன்னீங்க அப்போனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் மேடம் ஓகேவா மேடம் ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு அக்கமடேஷன் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம் இது போக நீங்கள் வந்து எதுவும் தனியாக ஸ்நாக்ஸு இந்த மாட்டம் இப்போ எதுவும் திங்க்ஸ் வாங்கணும்னா அது வந்து உங்கள் பர்சனல் செலவில் பார்த்துக்கணும் ஓகேவா மேடம் டிஸ்கௌண்ட்டு எதுவும் நீங்கள் ஓகே மேடம் டிஸ்கௌண்ட் வந்து நீங்கள் கேக்கறதுனால பண்றேன் வேறு யாருக்கும் பண்ணுறது இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் டென் ஃபர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டிஸ்கௌண்ட் பண்ணலாம் ஓகேவா மேடம் ஆ ஓகே மேடம் வேறு எதுவும் உதவி தேவைப்படுதா ம் ம் பண்ணிடலாம் மேடம் இப்போ வந்து நீங்கள் இங்கேயிருந்து கிளம்புற படி நீங்கள் பிளான் சொல்லிடுங்க நாங்கள் அது அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டுப் போய் கவர் பண்ணலாம் நாங்கள் அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணிக்குவோம் ஓகேவா மேடம் ஓகே ஓகே ஓகே மேடம் நீங்கள் எந்த டேட் வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எங்க அதே ஏற்பாடு பண்ணிடுறோம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்பார்ம் பண்ணிடுங்க இந்த டேட்டில் போகணுமுன்னு நாங்கள் கண்டிப்பாக உங்களை கூட்டிட்டு போயிடுவோம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம்